மே ஐ கம்மின் மேம் மேம் ஹவ் ஆர் யூ மேம் ஆ நல்லாயிருக்கேங்க மேம் ஆ ரொம்ப பெட்டராக தான் மேம் இருக்குது ம் ஆ எஸ் மேம் இல்லைங்க மேம் அவங்க ஒன்றும் எதிர் புதுசாக எதிர்பார்க்கல மேம் நம்ம கூட இப்போ என் கூட ஜாயின் பண்ணவங்களே இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க மேம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போனஸ்ஸு இப்போ லீவுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களும் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதால போனஸ் அதிகமாக எதிர்பாக்கிறாங்க மேம் இல்லைங்க மேம் அவங்க எல்லா ஒர்க்கும் செய்கிறதுக்கு ரெடியாதாங்க மேம் இருக்காங்க நம்ம வந்து வேணுனா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இல்லை நெக்ஸ்ட் லெவலு ஏதாவது நம்ம கம்பெனி கொண்டு போக முடியுமா அவங்க அவங்க வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி தான் மேம் இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கனு கேட்டுட்டு ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ டெஃப்னட்லி மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் என் சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் அவுங்க ஆ ஓகே மேம் அவங்க சப்போர்ட்டு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும்ங்க மேம் ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ தேங்க்யூ